தொழில் முனைவோர்கள் வந்து இந்தியாவில் முன்னேற்றம் அளிப்பதற்காக அரசாங்கம் வந்து நிறைய வழிகள் வந்து தெரிய அறிவிச்சுட்ருக்காங்க இப்போது மோடிக் கூட ரீசன்ட்டாக வெளியூர் போயிருந்தார் அப்போ வந்து ஐ அங்கே வேலை செய்கிறவிங்கிட்ட நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்து டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்தியாவில் நிறையா தொழில் முனைவர்கள் வந்து உருவாகுவாங்க அப்புறம் வந்து இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருசத்தில் வந்து தொழில் வந்து அதிகமாக முன்னேறும் அதில் வந்து வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் யாருக்கும் வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் அதனால வந்து நம் ஊரில் வந்து நிறையா தொழில் முனைவர்கள் எல்லாம் அதிகரிப்பாங்க